இப்போ ஸ் எதிர்காலத்துக்கு இப்போ சிறந்த த தொழில்நுட்பம் நல்லா எதிர்காலத்துக்கு வளர்ச்சியை தர தொல் தொழில் முப்பு தொழில்நுட்பம் வழின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் சொல்லுவேன் மெஷின் லேர்னிங்னால் அந்த தொழில்நுட்பத்தை பற்றி படிக்கிறது அந்த ஏஐ மூலமாவும் கம்ப்யூட்டர்ஸ் மூலயமாவும் இப் அதை படிச்சு ஏஐ ஜென்ரேட் பண்ணுறது ஏஐனால் சொல்லியிருப்பேன் ஒரு மெ தானியங்கி யந்திரத்த தானாகவே சிந்திக்க வைக்கிறது தான் ஏ ஏஐ டெக்னாலஜி அந்த ஏஐயோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலைகளை சுருக்கி தர்றது டக்குனு முடிக்கிற வேலைகள் அதிகமாக ஆட்கள் தேவைப்படாது அந்த ஒரு வேலையை ச செய்யறதுக்கு மெஷின் லேர்னிங் ரொம்ப உ உதவி உதவிகரமாக இருக்கும் இப்போ நாலு நாலு பேர் தேவைப்படுற இடத்துல அந்த ஒரு மெஷின் இருந்தால் போதும் அந்த அந்த வேலை ஈஸி ஈஸியாக முடிச்சுர்லாம் அந்த மாதிரி ஒரு சிறப்பு தான் மி மிஷின் லேர்னிங்கில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அதாவது தானியங்கி இடத்துல எல்லாம் மிஷின் இன் மெஷின் லேர்னிங் வைச்சுட்டோம்னா விபத்துகள் நடக்கிறத நிறையா தடுக்கலாம் இப்போல்லாம் சாலைகளில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் இருக்கிற இடத்துல அந்த டேட்டா லிங்க்குன்னு ஒரு கேமரா வைச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து தானாகவே வண்டி நம்பரெல்லாம் கணிச்சிடும் கணிச்சு நம்மளோடய அரசுக்கு அரசுக்கு வந்து அடு அனுப்பிடும் போலீஸ் துறைக்கு அனுப்பிடும் சைபர் செக்யூரிட்டிக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து வு ஹிட் அண்ட் ரன் ஆன விபத்து பண்ணிவிட்டு தப்பிச்சு போகிறவுங்களையும் பிடிச்சி தரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகருக்கும் இந்த மாதிரி பயப்பட்ற இடத்துலலாம் வைச்சுருப்பாங்க இப்போ தேவப்படுற டெக்னாலஜியாக இது தேவப்படுது